ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நான் கார்டன் வச்சிருக்கேன் அதை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ அவள் பார்த்துட்டு தான் எனக்கும் இந்த மாதிரி தோட்டலாம் என் வீட்டில் வைக்கணும் அப்படின்னு ஹெல்ப்லாம் கேட்டால் சரி பண்ணிடலாம் ஓகே அப்படி சொல்லிட்டு நான் சொல்லிருந்தேன் அவள் ஒரு நாள் வந்துட்டு என்ன கேட்டால் நான் அன்னைக்கு சொல்லிருந்தல்லடி என் வீட்லையும் இதே மாதிரி ஒன்று உங்கள் வீட்டில் மாதிரி எனக்கு இப்படி கார்டன் வைக்கணுன்னு ஆசை அப்படி சொல்லிட்டு கேட்ருந்தால் ஆ ஓகே பண்ணிடலாம் அப்படி சொன்ன அவள் வான்னு சொல்லிருந்தால் அவள் வந்து சில செடி கொடி மரம் எல்லாமே வா வாங்கி வச்சிருந்தா பூச்செடி இந்த மாதிரி தான் எல்லாமே வாங்கி வச்சிருந்தா சரி ஹெல்ப் பண்ண போகலாம் அப்படி சொல்லிட்டு போயிருந்தேன் அங்கே எல்லாத்தையுமே ஓரளவு ரெடி பண்ணி வச்சிட்டோம் வச்சதுக்கு அப்புறம் சரி அப்படி சொல்லிட்டு இது எந்த மாதிரிலாம் நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சிக்கணும் அப்படி சொல்லி கேட்ருந்தா அதுக்குலாம் சில டிப்ஸ்லாம் கொடுத்துருந்தேன் என்னென்னா நம்ம வந்துட்டு இப்போ சரி வச்சோம் நட்டோம் தண்ணி ஊத்துனோம் அப்படின்ட்டுலாம் போயிடக் கூடாது ஏன்னா அதுக்கும் சில சத்துக்கள்லாம் தேவை இல்லையா நம்ம உடம்பு சாப்பிட்டு எப்படி ஹெல்த்தியாக வச்சிக்கிறோமோ அந்த மாதிரி அதுங்களுக்கும் தாவரங்களுக்கும் எல்லாமே தேவை இல்லையா ஸோ அதுங்களுக்கு வந்து ஒரம்லாம் கொடுக்கணும் இப்போ நம்ம வீட்லேயே ஏ தன் தனியாக வாங்கி போடணுங்கிறதுலாம் இல்லை இப்போ நம்ம வீட்டில் வச்சிருக்குறது சில நம்ம யூஸ் பண்ணிட்டு மீதி இருக்க சிலவை அதுக்கா யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் என்ன சொல்லலான்னா இப்போ மாட்டுச்சாணம்லாம் இருக்குது இல்லையா அதுவே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்னு தான் அது போடலாம் அப்புறம் முட்டை வெங்காயத்தோல் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று அதெல்லாம் அதுவே ஓரளவுக்காக்கு அதுக்கு சத்தான ஒன்று அதையும் மீறி இல்லைன்னு நான் வாங்கிப் போடுற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருந்திங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம போய் கடையில் கேட்டால் அவங்க சில சத்துக்களான தாவர தானியங்கள்லாம் தருவாங்க அதை வச்சி நம்ம வந்துட்டு வீட்டில் யூஸ்ஃபுல்லான அதை பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ்லாம் கொடுக்கும் போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நே நம்ம கார்டன் வச்சிருக்கறத பார்த்து நம்மளே வந்து கேட்டு அவங்க ஒரு கார்டன் வைக்கறாங்களே அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சி அவங்களுக் ஹெல்ப் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஒரு ஒரு இன் இன்ட்ரெஸ்ட்டோட அதெலாம் பண்ணிட்டுருந்தேன் ஏன்னா எனக்கு கார்டன் வா பண்ணுற கார்டனில் ஒர்க் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் நேச்சுரலாவே அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்க வீட்டுக்கு போய் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துது நானும் அவளும் சேர்ந்து எல்லாம் ஒர்க்குமே ஈஸியாக முடிச்சிட்டோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சி அதுக்கான தேவை அதுக்கான சில டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு சில டிப்ஸ்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கேன் அவங்களும் இதை கன்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில் எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப ஹாப்பி